பள்ளி வாழ்க்கை பள்ளி வாழ்க்கை அப்படின்னாலே அது எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் மூவ்மெண்ட் தான் கொடுக்கும் ஸ்கூல் லைஃப் அது ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷ்யம் அப்படின்னா ஸ்கூல் லைஃப் என்னோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படிச்சேன் அந்த ஒரு காலக்கட்டத்தில் ஒரு நாங்கள் படிக்கிற காலக்கட்டத்தில் அது நைன்டிஸ் கிட்ஸும் இல்லாமல் ஒரு டூகே கிட்ஸும் இல்லாமல் ஒரு நடுத்தர ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா நாங்கள் நைன்டி கிட்ஸ்ல உள்ளவங்க என்னென்ன விளாண்டாங்களோ அதையும் விளாண்டுருக்கோம் டூக்கே கிட்ஸ்ல இப்போ உள்ள ஜெனரேஷனில் என்ன கேம் விளாண்டுருக்காங்களோ எல்லாத்தையும் விளாண்டுருக்கோம் அதனால் ஸ்கூல் லைஃப்ங்கிறது வந்து திரும்ப கிடைக்காத ஒரு விஷ்யம் அப்படிங்குறது வந்து எனக்கு இப்போ அப்போ சொல்லுவாங்க அப்போலாம் அதோட அருமை தெரியல ஆனால் இப்போ வந்து அந்த ஸ்கூல் லைஃப் திரும்ப கிடைக்காதா நம்ப திரும்ப போய் அந்த க்ளாஸ்ல ரூமில் உக்கார மாட்டோமா அந்த ஸ்கூலில் கொடுக்குற சத்துணவை ஃபிரெண்ட்ஸோட உக்காந்து சாப்பிட மாட்டோமா அந்த ஒரூவா ரெண்டுரூவாய்க்கு சாக்லேட் வாங்கி சண்டப்போட்டு சாப்பிட மாட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு என்ஜாயான மூவ்மெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடன்ட் தான் நான் இருந்தாலும் ரெண்டு மூணு பசங்களோட சேர்ந்துட்டு ஒரு கேம் ஃபார்ம் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்துயிருக்கோம் ரௌடிசம் அப்பையே ரௌடிசமாக ஸ்கூலில் சின்ன சின்ன விஷியோலான் சண்டை போட்றது போறது வரது அப்படின்லாம் ஒரு ஜாலியாக போணுச்சு என்னதான் ஒரு குறும்புத்தனம் பண்ணாலும் டீச்சர்ஸ் சார் மத்தியில் ஒரு நல்ல பேர் எப்பொழுதுமே நான் பர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கூலில் பேச்சுப்போட்டியில் கலந்துறந்தம்போது தோற்றுட்டன் அந்த ஃபர்ஸ்ட் தோல்வி என்னால் ஏற்றுக்க முல்ல வீட்டில் வந்து அவ்வளோ அழுவ அவ்வளோ அம்மாகிட்ட சொல்லி ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் திரும்பியும் வர வர இலக்கியமன்றப் போட்டி ஆண்டுவிழா ஆண்டுவிழா அந்த மாதிரி போட்டிகளுக்காக நா திரும்ப ஒவ்வொரு வீரர்கள் பற்றியும் படிச்சு பேசுகிறது வழக்கம் அதுப்போல் அதுக்கப்புறம் நடந்த எல்லா பேச்சுப்போட்டிலையும் நான் கண்டிப்பாக ப்ரைஸ் வின் பண்ணிவிடுவன் த எதோ ஃபர்ஸ்ட் தேர்ட் ப்ரைஸ்க்குள்ளே வின் பண்ணிவிடுவன் அதுக்கப்புறோம் போக போக அதில் ரொம்ப ஆர்வம் கொண்டு மாவட்டந்தோறும் நடக்கிற மாவட்டந்தோறும் நடக்கிற போட்டிகள்லையும் பங்கேற்று பேசியிருக்கேன் மேலும் எங்கள் ஸ்கூலில் நடைபெற எல்லா போட்டிகளையும் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நாந்தான் வாங்குவேன் அதுமட்டும் இல்லாமல் அறிவியல் கண்காட்சி இதெலாம் வைப்பாங்க ஸ்கூலில் அப்போ வந்து அப்போ சின்னப் பசங்க சின்ன சின்னதாக எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு செஞ்சிகிட்டு போய் அதை எக்சிக்யூட் பண்ணுவோம் அதை இப்போ நடக்கிற போது நாங்கள் போய் அதை பார்க்குறப்ப எங்களுக்கே அது ஒரு சிரிப்பூட்கிற விஷயமா இருக்கு ஆனால் அந்த ஒரு அந்த ஒரு விஷியத்தை அந்த ஒரு காலக்கட்டத்தில் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நாங்கள் பார்த்தோம் அதுமாதிரி ஆன்வல்டே ஆன்வல்டே அப்படிங்கம்போது அந்த ஒரு மாசம் ஃபுல்லாகவே டான்ஸ் ப்ராக்டீஸ் பண்ணுறது என்ஜாய் பண்ணுறது போகிறது வரது ட்ராமா அந்தமாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பண்ணி ஒரு இன்ட்ரஸ்டோட அதெலாம் பண்ணுவோம் அந்த லைஃப்புலாம் இப்போ திரும்ப கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்குமா அப்படிங்குறது ஒரு ஏக்கமாக இருக்கு எப்போதும் வேலைக்கு போவும்போது அந்த வழியாகதான் போவோம் அப்போது அந்த ஸ்கூல பாடுகிற இறைவாழ்த்து இருக்கட்டும் நாட்ற்றுப்பாடலாக இருக்கட்டும் பிளச்சி உறுதிமொழி அதெலாம் கேட்கும்போது நம்ம அந்தக்கால அந்த ஒரு இதில் செஞ்ச ஒரு விஷயந்தான் ஞாபகம் வருது அந்த தண்ணியில வந்து வாய்வச்சு குடிக்கிறது அந்தமாதிரி விஷயங்கள்லான் ஒரு திரும்ப கிடைக்காத ஒரு சொர்க்கன்னே சொல்லலாம் பிடி பிரீயடில் வந்து விளையாட போகிறது மற்ற பீரியட்லையும் ஒரு இது ஃபன் பண்ணுறது நமக்கு டெஸ்ட்டு வச்ச மிஸ்ஸு வந்து இன்னைக்கு லீவாகணும் லீவு லீவாக இருக்கணும் லீவாக இருக்கணுன்னு வேண்டிக்கிட்டு வரத்தருணம் நம்ப எழுதாத அசைமென்ட்டு நம்ம ஃபிரெண்டும் எழுதிருக்கக்கூடாது அப்படிங்குற ஒரு தோணுங்க அப்படிங்குற விஷயோலாம் ஒரு மிகப்பெரிய சந்தோசப்படுத்துச்சு எனக்கு எய்த் வரைக்கும் இந்த ஸ்கூல் லைஃப் ரொம்ப ஒரு பிடித்ததாக இருந்தாலும் டென்த்லந்து டுவெல்த் வரைக்கும் நான் படிச்ச ஸ்கூலோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லை அப்படி சொல்கிறது அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக உள்ளதாக இல்லை இருந்தாலும் நான் எய்த்தில் மிஸ் பண்ண ஒரு லைஃப்பை திரும்பி ஏ காலேஜ் லைஃபில் கிடச்சிது எங்கள் காலேஜி ஒரு மிகப்பெரிய காலேஜிலாம் இல்லை அந்தமாதிரி ஃபெஸ்டிவலெல்லாம் அவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுற காலேஜும் கிடையாது இருந்தாலும் எனக்கு அந்த ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒரு சந்தோசமாப்போச்சு நாங்கள் ஒரு கேங்காக வந்து இருப்போம் எப்பொழுதுமே எங்களுக்குள்ளே அந்த சாப்பாடு ஷேர் பண்ணுறது காலேஜ் இன்ட்ரவல்ஸில் ஃபன் பண்ணுறது மேம் கூட ஒரு ஃபிரெண்ட்லியாக பேசுகிறது நாங்கள் ஒரு கவுண்ட்ரு போட்றதுக்கு அவங்க ஒரு கவுண்ட் போட்றது இந்தமாதிரி என்னோட எய்த் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறோம் நான் ஹேப்பியாக இருந்த தருணோன்னா அது காலேஜ் தான் இருந்தாலும் எங்களோட அன்னைக்கு என்னான்னு தெரியல டூ தௌசண்ட் எயிட்டினப்போ அந்த கொரோனா லாக் டௌன் வந்துச்சு அதனால் எங்களால் காலேஜில் போயிவிட்டு திரும்பவும் ஒன்னாக உக்காந்து ஃபன் பண்ணுற ஒரு இதுவு கிடைக்கில ஒன்னன்ட் ஆஃப் இயர் வந்து ஜாலியாக என்ன எவ்வளோ ஜாலியாக இருக்கணுமோ இருந்துவிட்டோம் பட் ஆனால் மீதி இருக்க அந்த ஒன்னன்ட் ஆஃப் இயர் வந்து கிடைக்குலங்குறது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றந்தான் நாங்களாவது பரவாயில்ல ஒன்னன்ட் ஆஃப் இயர் போயிவிட்டோம் ஆனால் எங்களுக்கு பின்னாடி செட்டு அதுக்குப்பின்னாடி செட்டுல்லாம் ஜஸ்ட் காலேஜின்னு லைஃபே என்ஜாய் பண்ணாமல் முடிச்சிவிட்டாங்க ஒரு பக்கம் ஜாலியாக அந்த ஒரு என்ஜாய்மென்ட்டை மிஸ் பண்ணிவிட்டோம் அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறோம் நாங்கள் அந்த அந்த கொரோனா லாக் டவுனப்போ எழுதின எக்ஸாம்லாம் எக்ஸாம் வச்சியிருந்தா பாஸாயிருப்போமா அப்படிங்கிறது டவுட்டான விஷயந்தான் அந்தமாதிரி காலேஜ் லைஃப் வந்து ஓடிகிட்டு திரும்பவும் லாக்டவுன்லாம் முடிஞ்சு நம்ம எம்எஸ்சி படிக்கிலாம் மேலே படிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சாலும் என்னோட ஃபேமிலி பேக்ரௌண்ட் வந்து எனக்கு அதில் முட்டுக்கட்டையாக இருந்துச்சு அதனால் நான் வந்து மேற்படிப்பை தொடங்காமல் வேலைக்கு போயிட்டேன் ஆனால் நான் இப்போ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸு ஸ்டார்டிங் போறப்போ கொஞ்ச கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறோம் அதில் நம்ப கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனன்னே நமக்கு அந்த அந்த அந்த வேலக்கொஞ்சம் புடிச்சதாக அமைஞ்சிட்டு ஆஃபீஸ்லையும் நிறைய ஃபன்கள் எல்லாம் அப்படியே அல்ட்ராசிட்டி அந்தமாதிரி ஜாலியாக இருந்தோம் இதுவரைக்கும் டூர் அந்தமாதிரி வெளிள போனது வந்து என்னோட எய்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டார்ட் மட்டுந்தான் அதுவும் சென்னை அந்தமாதிரி இடத்துக்கு சென்னை அங்கே மட்டுந்தான் போனோம் அதுக்கப்புறோம் டூருன்னு நாங்கள் பெருசாக எல்லாரும் பசங்களோட கலந்து போனது கிடையாது ஆனால் காலேஜ் படிக்கும்போது வீட்லையும் கேர்ள் ஃபிரெண்டுட்டெல்லாம் பொய் சொல்லிவிட்டு தஞ்சாவூர் அந்தமாதிரி கோயிலுக்கு பூம்புகார் அந்தமாதிரி இடத்துக்குலாம் போனதுண்டு அந்த ஒரு லைஃப்லாம் திரும்ப நம்ம வாழ்கையில் கிடைக்காதா அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கு திரும்பையும் அந்த யூனிஃபார்ம் போட்டு க்ளாஸ்க்குள்ளே போகணும் புது பேக்கு அந்த புது புக்கோட வாசனை அந்த ஃபர்ஸ்ட்டு நோடில் அழகாக கையெழுத்து எழுதுறது நோட்டை நாலாக பிரிச்சு யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரே நோட்டாக ரஃப் நோட்டு வச்சிருக்கிறது ரஃப் நோட்டுக்கு பின்னாடி ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்தது அதெலாம் ஒரு மறக்கமுடியாத தருணம் அதெலாம் கிடைக்காதா அப்படிங்குறது வந்து இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ண விஷியமாக இருக்கு